நாங்கள் வந்து இங்கே இப்போ வெஜிடேரியன் இப்போ வந்து என்னென்னா பிரியாணி செய்கிறோம் வெஜ்ஜு பிரியாணி செய்கிறோன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ காயிங்கெல்லாம் ஃபஸ்ட்டு காயெல்லாம் வெட்டிக்கணும் வெங்காயம் தக்காளி இப்போ ஒரு ஒரு கிலோ அப்படி ரெண்டு கிலோ செய்கிறோம் வெஜ்ஜு பிரியாணி அப்படின்னு சொன்னால் ஒரு அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் வந்து முட்டைகோஸு இருக்குதுல்ல அது ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து காலிஃபிளவர் இதெல்லாம் இதெல்லாம் வெட்டி வச்சுக்கணும் வச்சுட்டு அப்புறம் இது பிரியாணி மசாலா அது என்ன மசாலா போடணுன்னா வெறும் மிளகாய் தூள் இந்த கொஞ்சோண்டு தனியா தூள் அப்புறம் கரம் மசாலா அப்புறம் மஞ்சள் தூள் இதெல்லாம் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் எண்ணெய் சட்டி வச்சுட்டு பெரிய டேக்ஸா வச்சுட்டு இப்போ அரிசி ரெண்டு கிலோ அப்புடின்னா ஒரு பாத்தரத்தில் அந்த ரெண்டு கிலோ அரிசியை கொட்டிட்டு அந்த அரிசி வந்து இருக்கிற அளவு இப்போ ஒரு ப ஒரு டப்பா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வேறு பாத்திரத்தில் கொட்டிட்டு அந்த டப் அந்த டப்பாவை தான் நம்ம அளவுக்கு வச்சுக்கணும் வாட்டர் அதில் ஊற்றுறதுக்கு அப்போ அது ஒரு அளவுலேருந்து ரெண்டு அளவு அரிசி ஒரு கை ஒரு ப ஒரு ப ஒரு டம்ளர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ முதலில் சட்டியை வச்சுட்டு இந்த நம்ம பிரியாணிக்கு உள்ளே அந்த பிரியாணி இலை அந்த பிரியாணியோடய அந்த வாசம் வர்றதுக்காக அந்த இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாம் போட்டு வதக்கிட்டு மல்லி இலை அப்புறம் அது என்னா கறிவேப்பில்லை அப்புறம் புதினா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அதெலாம் வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயத்தோடு வதக்கினம்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும் அப்புறம் இஞ்சி பூண்டு அது தனியாக அரைச்சி வச்சு போடணும் அப்போ தான் அந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை அரைச்சி அந்த விழுது அதை போட்டு அதை வதக்கிட்டு திரும்ப தக்காளி போட்டுட்டு அப்புறம் இந்தெந்த மசாலா எடுத்து வச்சுருக்கோல்ல வெறும் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சோண்டு தனியா தூள் இதை போட்டுட்டு நல்லா வதக்கிவிட்டு திரும்ப என்ன செய்யணும் இந்த காய்கறிகள்லாம் வெட்டி வச்சுருக்கோமா அந்த தக்காளி அந்த இது முட்டைகோஸு அப்புறமேட்டுக்கு காலிஃபிளவர் அப்புறமேட்டுக்கு ஒரு பீன்ஸு கேரட்டு இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிடணும் அந்த பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் அது எல்லாம் வதக்கிட்டு இந்த தண்ணி நம்ம அளவு அளந்து வச்சிருக்கோம்ல இப்போ ஒரு ஒரு கிலோ ரைஸ்க்கு ஒரு டப்பா ஃபுல்லும் இருக்குது அப்படின்னா ரெண்டு டப்பா தண்ணி இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும் வந்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணியை ரெண்டு அளவு தண்ணியை வச்சி அதில் ஊற்றிட்டு மூடிவிடணும் உப்பு போட்டு மூடிட்டோம்னா மூடிவிட்டு திரும்ப அரிசியை வந்து நல்லா கழுவி அதை கொஞ்சம் ஈரப்பதத்தோடையே அப்படியே வச்சிடணும் அப்போ தான் அது கொஞ்சம் ரைஸ் ஊறுனா மாதிரியும் இருக்கும் இந்த தண்ணி கொதிக்கிற டைமுக்கு அது போட்டால் நல்லா ஈக்குவலாக சூப்பராக இருக்கும் அப்போ அந்த சாப்பாடு என்னா அரிசியை என்ன செய்யணும் நல்லா கொதிச்சவோடனே அரிசி போட்டுட்டு நல்லா சூப்பராக அது வெந்துட்டு இருக்குமாம் கொஞ்சம் நல்லா ஆக போகிற டைமில் கொஞ்சோண்டு தை அந்த தயிர் இருக்குதுல்ல அது கொஞ்சம் அது மேலே ஊற்றிட்டு நெய் நம்ம ஊற்றாமையே இருக்கோம் இல்லையா இதுவரைக்கும் நெய் ஊற்றல எண்ணெய் மட்டுந்தான் ஊற்றி தாழிச்சிருக்கோம் அந்த நெய்யும் அதோடு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளரிட்டு எல்லோரும் இந்த நெருப்பைலாம் போட்டுலாம் மேலேல்லாம் தம் பண்ணுறாங்கள அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை மூடியை போட்டுட்டு ஒரு வெயிட்டாக ஒரு பெரிய ப ஒரு குடத்துல தண்ணியோ இல்லை ஒரு பெரிய வெயிட்டாக ஒரு கல்லோ அது மாதிரி வெயிட்ட தூக்கி வச்சிட்டால் போதும் தம் ஆகிடும் அப்போ அது போல தான் இந்த வெஜ் பிரியாணி செய்யணும் இதுவே மட்டன் பிரியாணி இல்லை ஒரு சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொன்னால் சேம் இதே தான் மசாலா எல்லாம் இந்த இந்த தனியா தூள் வெறும் தனிமிளகாய் தூள் மஞ்சள் தூள் இந்த மட்டன் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்கெட்டில் இருக்கும் அது கொஞ்சம் அது மாதிரி அது எடுத்துக்கணும் இப்போ மட்டன் பிரியாணி செய்கிறோம் சேம் தான் அரிசி இதே ஒரு ஒரு டம்ளர் அளவுன்னா ரெண்டு டம்ளர் அரிசி தண்ணி இதுகூட வச்சிக்கணும் கறியை மட்டும் இந்த மட்டனுக்கு கொஞ்சம் வேக வச்சி எடுத்துக்கணும் வேக வச்சி கறியை தனியாக எடுத்துகிட்டு அந்த தண்ணிய இந்த பொருளுங்கள்லாம் தாளிச்சதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ரைஸ் கழுவி வச்சிருக்கோம் அதையும் போட்டுட்டு அந்த கறி வந்து இப்போ போட வேண்டில்லை அதான் வேக வச்சி வச்சிட்டமே இந்த ரைஸ் வெந்து ஒரு முக்கால் பதம் வரும் பொழுது இந்த கறியையும் அதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏன்னா மட்டன் பிரியாணியில் அதனால கொஞ்சம் மசாலா எல்லாம் கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதையும் அதே போல் தம் போட்டுட்டோம்னா அது மட்டன் பிரியாணி என்ன நெக்ஸ்டு வந்து இது சிக்கன் பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா சிக்கன் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் ரெண்டாவது தண்ணியும் கொஞ்சம் அது அதிகமாக விடும் அதனால ரெண்டு பங்குலேயும் கொஞ்சம் தண்ணியை குறைச்சிக்கணும் இல்லைனா அந்த தண்ணி இதாகி சாதம் வந்து நம்மளுக்கு நல்லாருக்காது அது போல வெஜ் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இப்படி பண்ணலாம் ஸோ இப்போ பிரான் அது இருக்கு அது ஒரு தொக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இறால் அதை வாங்கிட்டு வந்துட்டு ஆஞ்சி ஃபிரெஷ்ஷாக சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளி பச்சைமிளகாய் மல்லி கீரை கறிவேப்பில்லை இது எல்லாம் எடுத்து வச்சிக்கணும் ஒரு கடாய் வச்சிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சோம்பு இருக்குதுல்ல அது கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் இந்த கரம் மசாலா வந்து பாக்கெட்டில் இருக்கும் அதுவும் அப்புறம் அதுபோல் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது போல் பாக்கெட் இருக்கும் அதுவும் வாங்கி வச்சிட்டு இப்போ இந்த கடாயில் வந்து கறிவேப்பில்லை இந்த சோம்புன்னு சொல்லுவாங்க பச்சை கலரில் இருக்கும் அது போட்டுட்டு சோம்பு இந்த வந்து மல்லி கீரை அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமாக இந்த மசாலா நம்ம வச்சிருக்கோம்ல சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தனிமிளகாய் தூள் காரம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா தேவையில்லை கரம் மசாலா கொஞ்சம் இது எல்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு என்ன செய்யணுன்னா அந்த இறால் ஆஞ்சி வச்சிருக்கோம்ல அதையும் அதோடு ஆட் பண்ணி நல்லா கிண்டி மூடி போட்டுடணும்

செம்மையாக அது இது ஃபுட்டு நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம் சாப்பாட்டுக்குக் கூட ரசம் ஊற்றிட்டு அது கூட நல்லா ஆட் பண்ணி சாப்பிடலாம் அதே போல் வெஜ்ஜு பிரியாணி செய்கிறோம் அதுனால் இது ஒரு சைடிஷாக பண்ணிக்கலாம் அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுபோல் சமைச்சால் இது போல் திங்ஸெல்லாம் வச்சிகிட்டு சமைச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்